ஹலோ ஹலோ அபிநயா காய்கறி கடை ஷாப்புங்களா மேம் மேம் எங்கள் அண்ணனுக்கு வர்ற ஞாயித்துக்கெழம மேரேஜ் வச்சுருக்கோம் மேம் எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்துட்டு காய்கறிலாம் வேணும் மேம் கிடைக்குமா மேம் ஆ ஆமாங்க மேம் நாங்கள் வந்து ஃப்ரைடே அன்றைக்கு வந்து வாங்குகிற மாதிரி வருவோம் மேம் என்னென்ன காய் கிடைக்கும் மேம் ஆ சரி மேம் தக்காளி எவ்வளோ மேம் வரும் ஒரு கிலோ எவ்வளோ மேம் வரும் ஆ ஓகே மேடம் எங்களுக்கு வந்து தக்காளியும் வெங்காயமும் மட்டும் இருபது கிலோ இருபது கிலோ வேணும் மேம் ஆ மீதி இருக்கிற காய்கறிலாம் வந்துட்டு பத்து கிலோ அஞ்சு கிலோ அந்தமாதிரி கொடுத்தா போதும் மேம் நாங்கள் என்றைக்கு மேம் வரலாம் ஆ ஆமாங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நாங்கள் வெனெஸ்டே வந்துட்டு எல்லா காய்கறி லிஸ்ட்டும் கொடுத்துட்டு பார்த்துட்டு போகிறோம் மேம் காய்கறிங்களா ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளிக்கெழம வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் மேம் ஆ உங்கள் கடையை வந்துட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் மேம் பார்த்தோம் நீங்கள் வந்துட்டு ஷாப் எங்கே இருக்குதுனு கரெக்டாக அட்ரஸ் சொல்ல முடியுமா மேம் ஆ ஓகே மேம் என்னோட பேர் என்னோட நேம் சிவரஞ்சனி மேம் ஆ இது தான் உங்களுடைய மொபைல் நம்பரா மேம் ஆ சரிங்க மேம் நாங்கள் கடைக்கு வரும் போது உங்களுக்கு ஒரு மெஸேஜ் அப்படி இல்லைனா கால் பண்ணிட்டு வர்றோம் மேம் நாங்கள் ஆ சரி மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே